கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சட்டை வாங்குனங்க அந்த சட்டைய பார்த்தீங்கனா காட்டன் சட்டைங்க அது அந்த சட்டை என்னடானா நாங்கள் வாங்கி கொஞ்சம் நாள் கழிச்சி பார்த்தீங்கன்னா இது மக்கின துணி மாதிரி துணியே நல்லா இல்லைங்க அதை பார்த்தீங்கன்னா நம்ம சோப் போட்டு துவக்கிறப்ப பட்டி சரி இல்லை அது காலர் சரி இல்லை பிச்சுகிட்டு வருது அது சுருங்கி போச்சி இந்த ப்ரடக்ட் சரியான ப்ரடக்ட் இல்லை அதனால் இந்த சட்டையை எனக்கு பிடிக்கலைங்க அதனால் அந்த சட்டையை நான் பயன்படுத்தல அந்த சட்டை போடணும்ன்ற எண்ணமே எனக்கு வரல அது சரியான குவாலிட்டியாக இல்லை